இப்போது ரேடியோ டீவி செய்திதாளில் எல்லாம் பார்த்தோம் அப்படினா தமிழ் வந்துட்டு வெகுவாகதான் பயன்படுத்தறாங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனால் ரேடியாவிலயோ டீவிலையும் வந்து தமிழ் குறைவான அளவில்தான் பயன்படுத்தறாங்க ஆனால் தமிழ் வளர்ச்சிபடுத்துறதுக்கான நிகழ்ச்சிகள் வந்துட்டு நிறையா பண்ணுறாங்க அது செய்திதாளில் பார்த்தோம்னா தமிழ் வந்துட்டு நிறையவே அதாவது தூய்மையான தமிழில் பிழை இல்லாம வந்துட்டு படிக்கணும் அப்படினா டெய்லியும் வந்துட்டு நியூஸ்பேப்பர் படிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு செய்தி தாள்களில் வந்து தமிழ் ரொம்ப அருமையாக வந்து பயன்படுத்திகிட்ருக்கறாங்க